ஹலோ கேப் டிரைவர்ங்களா சார் வாட்ஸப்பில் மெசேஜ் அனுப்பிருந்தீங்க உங்கள் லொகேஷன் ரீச் பண்ணிட்டேன் சொல்லிகிட்டு ஆனால் வெளியில் வந்து பார்த்தா உங்களை எந்த வண்டியுமே நிற்கலைங்களே சார் கேப் கேப் வண்டின்னு சொல்லிட்டு எங்கே சார் இருக்குகிறீங்க எது பிள்ளையார் கோவில்கிட்ட இருக்குகிறீங்களா பிள்ளையார் கோவில்லை எந்த ஃபஸ்ட்டா செகண்ட்டா சார் ஓ பர்ஸ்ட்டில் இருக்குகிறீங்களா சரிங்க சார் அங்கே அங்கே இல்லை சார் ஆனால் கொஞ்ச இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும் அதே அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறிங்கனா ஸ்ட்ரைட்டா வாங்க அதே ரோட்டில் மெயின் ரோட்டிலேயே வந்தீங்கன்னா கடைசியாக ஒரு சர்ச் இருக்கும் அந்தச் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் வீடு சார் நான் வெளியில் தான் சார் நிற்கிறேன் வந்துருங்கள் ஓகே சார் தேங்க் யூ சார் வந்துருங்கள்